எனக்கு மிகவும் பிடித்த உணவு வகை பிரியாணி எனக்கு ஏன் பிரியாணியை பிடிக்கும் அப்படின்னா பிரியாணியை பார்க்கும் போதே அப்படியே நாக்குலலாம் எச்சில் ஊறும் அப்படியே பார்க்கும் போதே வந்து நம்ம சாப்ட்றம் சாப்புடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அதில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக நல்லா குக் ஆகி அப்படியே அதை பாக்கும் போதே வந்து நமக்கு அப்படியே ஆஹா இன்னிக்கி நம்ம ஒரு செமையான விருந்துருக்குது அப்படின்னு தோணும் அப்படியே அதை சாப்பிடும்போது இல்லை அப்படியே நம்ம சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதனால் எனக்கு பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் பிரியாணியில் பிரியாணி கூட வந்து ஆனியன் தொட்டு சாப்புடறது அப்றம் முட்டை வச்சு சாப்பிடும் போது அது இன்னும் டேஸ்டாகருக்கும் எனக்கு எனக்கு மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் நான் நிறையா விரும்பி சாப்புடுற ஒரு பொருள் அதனால நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்